யோகா பண்ணுறவங்களுக்கு என்னோடய ஆலோசனை பார்த்தீங்கனா யோகா பொறுத்தவரைக்கும் அனுதினமும் பண்ணணும் அதிகாலையில் எழுந்து பண்ணணும் நம்ம நினைக்கிற நேரத்தில் வந்து யோகா பண்ணக்கூடாது அதுவும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அப்படிலாம் பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்ச ஆசனத்தை உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ பண்ணிணாலே போதும் ஆனால் இதை வந்து நம்ம டெயிலி பண்ணும் போது தான் நமக்கு இதோடய ரிசல்ட் வந்து நல்லபடியாக கிடைக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இன்னிக்கி ஒரே நாளில் வந்து நான் இதை எல்லாம் பண்ணிவிட்டேன்னா என் உடல் வந்து இப்படி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறு என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கனா யோகாங்றது நீங்கள் பத்து நிமிஷம் பண்ணிணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச உடற்பயிற்சியை பண்ணுங்கள் அதை டெய்லியும் பண்ணணும் உங்கள் உடல் இளைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் மாறும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை டெய்லியும் பண்ணணும் பாதியிலே விட்டுற கூடாது யோகா பண்ணுறதுனால நிறைய பலன்கள் நிச் நிச்சயமாக கிடைக்கும் யோகா பண்ணுறது நிறைய பேரோடய உணவு பழக்கங்கள் மாறுறதுனால தான் உடல் பருமன் ஏற்படுது ஆனால் இந்த யோகா பண்ணும்போது பார்த்தீங்கனா இந்த கொழுப்புகள் உடம்பு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு செயல்பாடுகள் நிறைய கிடைக்குது இதனால் தான் நம்ம வந்து டெயிலி யோகா பண்ணணும் ஆனால் நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா வந்து உட்காந்துருக்க நேரம் நான் வந்து யோகா பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது யோகா வந்து காலையில் அதிகாலையில் எழுந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக நீங்கள் செலவழிச்சா போதும் நீங்கள் யோகா பண்ணுறதுல வந்து ஒரு நன்மைகள் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கனா எதாவது எங்கேயாவது வெளியே போய்விட்டு வருவாங்க அந்த நேரம் வந்து ரொம்ப டயடாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் யோகா பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது யோகா பண்ணுறோங்களுக்கு என்னென்னா காலையில் வந்து உங்களோடய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகும் நீங்கள் வந்து அமைதி நிலையில் அதை பண்ணும் போது உங்களோடய மூச்சு சுவாச பிரச்சின எல்லாத்துக்குமே வந்து அதுவே ஒரு மருந்தாக இருக்குது யோகா பண்ணுறதுனால பார்த்தீங்கனா அதிகாலையில் எழுந்து அந்த இயற்கையான ஒரு சூழல்ல பண்ணும் போது அந்த காற்று நமக்குள்ளே போகும் போது நம்மளோடய சுவாச கோளாறு பிரச்சினைகள்லாம் நீங்குது யோகா பண்ணும் போது பார்த்தீங்கனா நிறைய நன்மைகள் வந்து அதில் அடங்கியிருக்கு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து உடம்பு முடியல எனக்கு உடம்பு இப்படிலாம் இருக்கிறது எனக்கு வந்து உடம்பு ரொம்ப நான் வந்து குண்டாகிட்டே போகிறேன் இப்படிலாம் நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச சிறு சிறு ஆசனம் ஒரு காலை நீட்டி ஒரு கையை நீட்டி நீங்கள் பண்ணுறதுனால நிறைய பலன் கிடைக்கும் நிறைய பேர் மருத்துவத்தை தேடி ஓடுறாங்க ஆனால் அதே நேரத்தை யோகாக்காக அதிகாலையில் எழுந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க பண்ணிணாலே போதும் இந்த யோகா பண்ணுறதுனால கண்களோடய பார்வையில் கூட சீரமைப்பு இருக்குது நம்ம மூளைக்கு போகிற நரம்பு தசைகளுக்கெல்லாம் நெ நிறைய வந்து செயல்பாடுகள் இருக்குது இதனால் இரத்த குழாய்கள் அடைப்பு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கனா எவ்வளோ நன்மைகள் தான் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த யோகா பண்ணுறதுனால இதுக்காக நான் நேரம் செலவழிக்கணுமா இதுக்காக நான் நேரம் பண்ணுமா ஆனால் இதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அவங்க டெய்லி பண்ணும்போது அதுக்குரிய பலன் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அவங்க வந்து எதிர்பார்த்ததை விட அதிக பலனே அவங்களுக்கு கிடைக்கும் யோகா பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது நிறைய பேர் வந்து யோகா பண்ண மாட்டாங்க காலையில் எழுந்து நான் ஜாக்கிங் போகிறேன் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி உடற்பயிற்சியெல்லாம் தேவை இல்லை நீங்கள் யோகா பண்ணும் போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு உடலில் வந்து சீர் அமைத்து கொடுக்கும்